நான் பன்னிரெண்டாவது படிக்கும்போது கேபிள் டிவி ஆப்ரேட்டரை கற்றுக்கும் போது வந்து நான் ரொம்ப சிரமப்பட்டேன் கேபிள் டிவியை எப்படி அந்த சின்ன ஒயரில் எப்படி இவ்வளோ பெரிய படம் எப்படி ஓடுது என்று வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது எப்படியெல்லாம் ஒரு வீட்டுக்கு எப்படி கனெக்க்ஷன் கொடுக்கறதுன்னு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது எங்கள் ஓனர் என்ன சொன்னார் அதெல்லாம் எப்படி உன்னால் பண்ண முடியும் உன்னை ஏங்கூட ரெண்டு நாள் வா நான் கற்றுதரேன் அப்படின்னாரு அதனால் அவர் கூட ரெண்டு நாள் ஒரு ஒரு வாரம் போனேன் அந்த வேலை வந்து ஸோ கொஞ்ச ரொம்ப சுலபமாக ஈசியாக கற்றுக்கினேன் அதனால் இப்போ நானே வந்து கேபிள் ஆப்ரேட் சொந்தமாக வச்சு நானும் அந்த வேலையை எங்கள் ஊர் மக்களுக்கு நான் ஒரு சவாலாக எடுத்து அந்த கேபிள் வேலை கேபிளை இணைப்பேன் எல்லாருக்கும் நான் ஃப்ரீயாக கொடுத்தேன்